அந்த காலத்தில் விவசாயம் வந்து உரம் போடாமல் மருந்து அடிக்காத விளைஞ்சது நல்லா தழை தானியம் போட்டு நெல் விளைவாங்க காய்கறி விளைவாங்க கடலை விளைவாங்க அவரைக்காய் விளைவாங்க நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு இப்போது வந்திருக்குறது வந்து ஓவராக மருந்து போட்டால் தான் காய்கறியே வருது அப்போது விற்குற தக்காளி நல்லா இருந்ததுங்க இப்போது விற்குற தக்காளி ஒரு கிலோ தக்காளி போட்டால் கூட குழம்புக்கு டேஸ்ட்டு வர்றது இல்லை அந்தளவுக்கு ஆகிப்போச்சு அப்போ இருந்த தக்காளியை ரெண்டே போட்டோம்னால் குழம்புக்கு டேஸ்ட்டு வரும் அந்தமாதிரி தக்காளி இருந்ததுங்க இப்போது உரத்துலையே விளையுது மருந்தில் விளையுற தக்காளி இதுக்கு மேல் இன்னும் இருக்கிறவங்க எப்படி சாப்பிட்டு முன்னுக்கு வந்து உயிர் வாழ்கிறாங்கனு நம்மளுக்கு தெரியலைங்க மருந்து மாத்திரையில் பொழைப்பு ஓட்டுற மாதிரி இந்த விவசாயம் மருந்து மாத்திரையில் ஓடுதுங்க எல்லாம் அவுங்கவங்க படித்துட்டு போகிறது இந்த விவசாயத்துக்கு படித்துட்டு வந்து விவசாயத்தை பற்றி சொன்னீங்கன்னாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும் இருக்கிற ஜென்ரேஸுக்கு